நாங்கள் வந்து உள்ளூர் மொழி வந்து என்ன பேசுவோம் தமிழ் சேனல் மட்டும் தான் பார்ப்போம் டிவிலேயும் தமிழ் தான் பார்ப்போம் தமிழ் தமிழ் தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி நிறையா பார்த்துட்டுருப்போம் பிற மொழிகளு உள்ளூர் மொழி வந்து தெலுங்கு இது மட்டும் தான் பேசுவோம் டிவியில் சேன்னல்லெலாம் பேசவே மாட்டோம் தமிழ் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் வெளிநாட்டுக்கு போனாலும் தமிழ் தான் யூடியூப்பில் டிவியில் இது மாதிரில்லாம் தமிழ் தான் இப்போ யூஸ் ப